பொதுவாக எங்கள் ஏரியாவில் பார்தோம்ன்னா ஒரு நாளுக்கு தினசரியா ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் மின்வெட்டு நடக்குது ஏன்னு காரணம் கேட்டோம்ன்னா அணில் வந்து மின்கம்பத்தில் வந்து தொந்தரவு பண்ணிடுது அதனால் மின்வெட்டு நடக்குதுன்னு அமைச்சர்கள் அழகான பதில் சொல்கிறாங்க இந்த மின்வெட்டு காரணமா என்னென்ன பாதிப்படையுது அப்படின்னு பார்தோம்ன்னா மாலை நேரத்தில் தான் மின்வெட்டு நடக்குது அப்படின்றதுனால பள்ளிக் குழந்தைகள் வீட்டுக்கு வந்து படிக்குறதில் மின்தடையால் அது ஒரு படிப்பு கொஞ்சம் தடையா ஏற்படுது அதுவும் இல்லாமல் மாலை நேரத்தில் பொதுவாவே ப இருள் சூழ்ந்துடும் வீடுகள்ல வெளிச்சம் இல்லாமல் ரொம்பவே மக்கள் கஷ்டப்படுறாங்க பகல் நேரத்தில் மின்வெட்டு இருந்தாக்கூட மக்கள் அதை பொறுத்துகிட்டு கடந்து போயிடுவாங்க எளிமையாக இரவு நேரத்தில் மின்வெட்டு நடந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ன்னு நான் நினைக்குறேன் அடுத்து பார்த்தோம்னா மழைக்காலங்களில் மின்வெட்டு ஏற்படும் போது கொசுக்கள் ரொம்ப வீட்டுக்குள்ளே அதிகமாக வந்துடுது அந்த பிரச்சினைகள் இருக்குது வெயில் காலத்தில் இதே மின்வெட்டு ஏற்படும்போது வெயில் காலத்தில் கரண்ட் இருக்கும்போதே நம்ம ஃபேன் போட்டுக்கிட்டு நம்மளால காற்று வரது பத்தாது இதில் மின்வெட்டு இன்னும் வந்துடுச்சின்னால் இன்னமும் பிரச்சினை அதுவும் உடனே வந்துட்டாலும் பரவாயில்ல ஒன்னுலேருந்து ரெண்டு மணிநேரம் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் திடீர்திடீர்ன்னு இதுலேயே வாரத்தில் ஒரு முறை இல்லை மாசத்தில் ஒரு முறை சனிக்கிழமை ஷெட்டௌன் சொல்லிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மின்வெட்டு நடக்கும் இந்த மாதிரி மின்வெட்டுல்லாம் மக்கள் இருக்கிற ஏரியாவில் தான் நடக்குமே தவிர இந்த மாதிரி கலக்டரேட்டுல்ல இல்லை செக்ரட்ரியேட் இந்த மாதிரி பெரிய பெரிய இடதுக்குள்ள இந்த மாதிரி மின்வெட்டு நடக்காது அப்புறம் மக்கள் மட்டும் என்ன ஒரு சாதாரண ஆளுங்களா அப்படின்ற கேள்வியை இந்த இடத்தில் எழுது மின்வெட்டு குறையணும் இன்னும் வரும் காலங்களில்